ரெசிபியை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்ல முடியாது நாங்கள் வீட்டில் யாருக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு கூட குறைய போட்டோ இல்லை காரங்களும் எப்படி காரம் பிடிக்கிதோ அந்த அளவுக்கு தான் காரம் போடுவேன் மற்றபடி வந்து கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னால் பெரியவங்க சாப்பிடறதுக்கு கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கிற மாதிரி இந்த நெய் வெண்ணெய் இதையெல்லாம் குறைச்சிக்குவேன் அதனால ஒரு சில மாற்றங்கள் காரங்கள் அதிகமாக வேண்டாம் புளி அதிகமாக வேண்டாம் அப்படிங்கும்போது அதை கொஞ்சம் குறைச்சி போட்டுப்பேன்